நானா வலி சாமி கும்பிடம்போது என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்ப்பேன் நம்ப என்ன சாமி கும்பிட்றோமோ அந்த சாமிக்குடைய சிறப்புக்குரிய அம்சங்கள் எல்லாமே அதில் இருக்கணுன்னு நினப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கான அந்த அலங்கார பொருளாக இருக்கட்டும் அந்த மாலைகளோட வகைகளாக இருக்கட்டும் வ பிரசாதத்தோட வகைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துவிட்டு அதில் இருக்கான்னு பார்ப்பேன் பார்த்துட்டு நம்ம எதாச்சும் வேண்டுதல்லை இந்த மாதிரி நான் காசு போடுறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு எதாச்சும் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வேண்டுதல் வச்சுருந்தோம்னா அந்த வேண்டுதலுக்கான பொருளும் வந்துவிட்டு இருக்கா அப்படின்னு கவனிப்பேன் ஸோ அந்த வழிபாட்டோட முக்கிய நோக்கமே நம்ப வேண்டுதல்கள் வந்துவிட்டு பூர்த்தி ஆகணும் அதுக்காகதான் நம்ப வந்து கடவுளை வந்துவிட்டு வணங்குறோம் அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் ஸோ எந்தெந்த கடவுளுக்குரிய அந்தந்த வழிபாட வந்து முறையாக பண்ணணும் கரெக்டாக அந்த அர்ச்சனைகள் பிராத்தனைகள் எல்லாமே பண்ணணும் வழிபாட்டின்போது சில முறைகளை வந்து நம்ப பின்பற்றி தான் வரோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமியை ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோட்டோஸ் இல்லைன்னா சிலைகள் எது இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான மாலைகள் எல்லாம் போட்டு மாலை வந்துவிட்டு கடையில் வாங்குனாலும் ஓகே நம்பளே வந்து பண்ணாலும் ஓகே இப்போ ஆஞ்சிநேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி மாலை வந்து பண்ணுவாங்க வில்வ மாலை சிவனுக்கு இந்த மாதிரி நம்ப பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு வந்து எந்தெந்த தெய்வத்துக்குரியதோ அந்த தெய்வத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுருணும் போட்டுவிட்டு சூடம் ஆரத்தி இதெல்லாம் வந்துவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செஞ்ச அந்த பிரசாதமாக இருக்கட்டும் இப்போ லட்டு எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கணும் பஞ்சாமிர்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஏ எந்தெந்த பிரசாதமோ அதை வந்து தனி தனி பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சோன்னா அது வந்து முன்னாடியே வந்து அந்த விளக்கு இதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்துவிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டு விளக்குலாம் ஏற்றணும் அந்த அர்ச்சனை காட்டுற பொருளாகட்டும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும் ஸோ சாமி கும்பிடம்போது எந்த ஒரு டிஸ்டபென்ஸும் இல்லாமல் சாமி கும்பிட்ணும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறமோ அதுதான் வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து சொல்லப்போகறோம் இல்லையா அதனால அதை வந்து கரெக்டாக நம்ப வேண்டும்போது எந்த ஒரு டிஸ்டபென்ஸும் இருக்காமல் பார்த்துக்கணும் மன நிம்மதியாக இருக்கணும் இப்போ இந்த ஊதுபத்தி ஏற்றுறதுனால நம்ப வீட்டில் உள்ள எல்லா அட்மாஸ்பியர் எல்லாமே பீஸ்ஃபுல்லாகி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நிம்மதியான அந்த சூழலை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு சாமி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா எல்லா பிராத்தனைகளும் நிறைவடைந்த பிறகு வந்து அந்த பிரசாதத்தை வந்து பெரியவங்கள்ட்டையோ குலந்தைங்கள்ட்டையோ கொடுக்கணும் பெரியவங்கள்கிட்ட கொடுத்து அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் கடவுள் வந்து வணங்குகிறது எவ்வளவோ முக்கியமோ அதே மாதிரி பெரியவங்களை வணங்குகிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க என் என்ன சொல்லுறாங்களோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ப வந்து சாமி கும்பிட்றத செய்யணும் சில வழிமுறைகள வந்து பின்பற்றணும் அதன்படி தான் நம்ம நடக்கணும் ஸோ இந்த சாமி கும்பிட்ற விஷயம் எதுக்குன்னா நம்ப குறைகளாக இருக்கட்டும் நிறைகளாக இருக்கட்டும் கடவுள்கிட்ட நம்ப ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லும்போது அதை நிறைவேற்றாரோ இல்லையோ இருந்தாலும் ஒருத்தவங்கள்கிட்ட நம்ப சொல்லிவிட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவு கிடைக்கும் மனசாந்தி கிடைக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது நமக்கு தெ மற்றவங்களுக்கு தெரியலனாலும் கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால நம்ம வந்து ஒரு பயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் வாழ்றதுக்கு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன எது தேவையோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி வச்சுட்டு முறையாக முறையாக வந்து நம்ப வழிபாட வந்து நிகழ்த்தணும்